அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபது